நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு இப்போதைக்கு நான் ஒரே பையன் தான் ஏன்கூட வந்து எ எனக்கப்புறம் வந்து ரெண் நாலு தம்பிகள் ரெண்டு தங்கைகள் பிறந்து இறந்துட்டாங்க அவங்க நான் வந்து ஆரம்பத்தில் வந்து சின்ன வயசுலாம் ஒரு எங்கள் அப்பாவுக்கு செல்ல புள்ளையாக இருந்துகிட்டு வாழ்ந்துட்டுருந்தேன் திரும்ப ஸ்கூல்லுக்கு போக பள்ளிகூடம் பள்ளிக்கூடம் எங்கூரில் சின்ன ஸ்கூல் இருந்துதுங்க அதில் தான் வந்து நான் முத முத பள்ளிக்கூடம் சேர்ந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து எங்கூரில் பதினோராம் வகுப்பு வரலும் ஸ்கூலில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்ஜாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கடைசில பதினோனா வார வா வகுப்பு வரலும் ஸ் ஸ் ஸ் செகண்டரி ஸ்கூல் பள்ளிகூடம் எங்கூரில் ஆரமிச்சாங்க அதில் வந்து யாரும் வேண்டாங்க வெளியில் போய் படிக்கிற சூழ்நிலை இல்லை எல்லாம் உள்ளூரில் ஸ்கூலு இருந்ததுனால் நாங்கள் இங்கேயே சேர்ந்து இங்கேயே படித்து இங்கேயே காலம் ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்புறம் நாங்கள் வ இங்கே கல்யாணம் பண்ணிணோம் இது ப பத்தாம் வகுப்பு வர நான் படிச்சங்க பத்தாம் வகுப்பப்புறம் ரெண்டு வாட்டி ஃபெயில்லாக பூட்டேன் ரெண்டு வாட்டி ஃபெயிலாக போன உடன அப்புறம் நான் படிக்கிறதுக்கு போகல

அவருக்கும் ரெண்டு குழந்தையாட்சி அதுங்க வந்து அதுங்க ரெண்டு கொழந்தைய வச்சிட்டு இப் அது சென்னையில் போ ஏதோ ஒ அவன் வண்டி ஓட்டிகிட்டு பொ பொ பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்கார் நாங்கள் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் இங்கே உள்ளூர் உள்ளூர் பலகானத்துக்கு உள்ளூர்லேயே குடும்பம் நடத்திட்டுக்கிறோம் எங்களுக்கோ வ வ எங்களுக்கு எந்தவித ஆதரவும் இல்லை இப்போதிக்கு நாங்களாக உழச்சி நாங்களாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் கையில் தெம்பு இருக்கிறனால பின்னால் நாங்கள் அந்திய காலத்தில் வந்து நடக்க முடியாத சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டதுனா நாங்கள் என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியல பையனை கேட்டால் சரியாக பையன் மட்டும் வந்து ஒன்றும் அதிகமாக சம்பாதிக்கல ஏதோ இருக்கிறத வச்சி அவன் பொழப்பு நடத்துகிறான் அவனுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது எங்கள் வாய்ப்பு இல்லை எங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு தண்ணி மொண்டு கொடுக்கக்கூட ஆள் இல்லைனு வச்சிக்கோங்களேன் அந்தமாதிரி சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம் நாங்கள் வந்து வயசான காலத்தில் எங்கள் வீட்டுலேயும் வயசு வயசாச்சி எங்கள் வீட்டில் என்னெனா ஒரு சான்ஸ்சு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று டூ ஆறு வருஷம்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பாதின்ஞ்சி ரெண்டாயிரத்தி பதினாறு அது ஒன்றும் ஊர் ஊராட்சி தலைவராக இருந்துதுங்க ஊராட்சி தலைவராக இருந்து இந்த ஆறு வருடம் அஞ்சு வருடம் தலைவராக இருந்து நிர்வாகம் பண்ணாங்க நான் வந்து படிச்சிட்டு சும்மா வேலை இல்லாமல் இப்போ இந்த காட்டு வேலை கருவ வேலை செஞ்சிட்டு இப்போ இருக்கிற கொஞ்ச நிலத்துல வி விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கிறேன் இப்போதிக்கி எங்களுக்கு வந்து எட சை சைட்டில் வந்து உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை வருமானமும் அதிகமாக இல்லை எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நிலத்தில் விலையுறது தான் விளஞ்சிதோ விளயளையோ ஏதோ கொஞ்சமாது நாங்கள் ரெண்டு பேரும் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோம் வ எனது என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க ஒரு ஒரு ஒரு ரெண்டு தங்கச்சி ம் மூணு தம்பிங்க இப்போ எனக்கு பா எனக்கப்புறம் பிறந்து அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க நான் மட்டும் தான் வளர்ந்தேன் இப்போ தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா அது அவங்க அவங்க கல்யாணம் பண்ணி அது குழ குழந்தையோடய வேறே குடும்பத்தோடய வாழ்ந்துட்டுருக்கு எங்களுக்கு வந்து இப்போ இந்த சிரமம் என்னெனா ந ந உடம்பு சரியில்லாத செலவுலாம் என்ன பண்ணுறது தான் பார்த்துட்டுருக்கோம் வேறே எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை திருப்தியாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம்